இதுக்கு வந்து வாலிபாலு கபடி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து விளையாடுவோம் அது ஏன்னு பார்த்துட்டீங்கனா எங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து கொஞ்சம் கை கால்லா கொஞ்சம் ஸ்டாங்காவும் எங்களுக்கு ஏதாச்சும் இப்போ உடம்பு சரியில்லைனா கூட நாங்கள் போய் நாங்கள் போய் ஹா ஹாஸ்ப்பிட்டல்லாம் போக மாட்டோம் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்ட்டு வந்தால் கொஞ்சம் கை கால்லாம் கொஞ்ச இருக்கிற மாதிரி இருந்து காலைல வந்து போய் நம் போய் இன்றைக்கி நைட்டு படுத்தால் காலையில் வந்து சரியாகிடும் இதுதான் வந்து எங்களுக்கு வந்து விளையாண்டா கேம்லாம் விளையாண்டா இதுதான் எங்களுக்கு வந்து பயனாக இருக்கும்